விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளூர் அரசாங்க முன் முயற்சிகள் நிறையவே எடுத்தாங்க அது மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துனுச்சு மக்கள் மத்தியில் முயற்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் அமைச்சாங்க அதனால் நல்ல பலன் நல்ல ஒரு விஷயம் நடந்தாலுமே அந்த ரோடெல்லாம் வந்து அவங்க ப பாதாள சாக்கடை திட்டத்திற்காக அவங்க வந்து எடுத்து இது பண்ணது மழை காலத்தில் ரொம்பவே மக்களுக்கு மிகவும் சிரமத்தை உண்டு பண்ணுச்சு தண்ணி தேங்குனுச்சு அதனால் மக்கள் போக்குவரத்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் வந்து அதற்கான முயற்சிகளையும் அரசாங்கம் எடுத்தாங்க அதற்கப்றம் பார்த்தீங்கன்னா ஏரிகளில் தண்ணீர் தேங்கி மழை காலத்தில் வந்து தண்ணீர் தேங்கி கொசுக்கள் தொல்லையும் ஏரிகள் தண்ணீர் தேங்குவதால் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு அதற்கான ஸ்டெப்பையும் வந்து அரசாங்கம் எடுத்தாங்க அதில் நிறைய வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அரசாங்கம் மக்களுக்காக ம மழை காலத்தில் ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாங்க இப்பொழுது வந்து அந்தத் தண்ணீர் தேங்காமல் மக்களுக்கு தண்ணீர் தேங்காமல் அதுவாக அதுவே வந்து கால்வாய் மூலியமாக அதாவது கால்வாய்கள் அமைச்சாங்க அதனால் வந்து தண்ணீர் தேங்காமல் அங்கங்கே வடிஞ்சு தண்ணீர் போனுச்சு அதனால் பல தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு இப்பொழுது வந்து ம விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் வந்து சேவைகள் மிகவும் நல்ல நல்லதாக இருக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது இப்போ வந்து யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாமே வந்து கவுர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க அவங்க கொடு அவங்க கொடுக்குற சர்வீஸ் நல்லாருக்கு இப்போ வந்து அரசாங்க முன் முயற்சிகள் கொள்கைகள் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி தான் இருக்குன்னு தான் சொல்லனும்